இப்போ இந்த பருவ காலத்துலலாம் பார்த்திங்கன்னு சொன்னால் மக்களை பாதிக்கக்கூடிய நோய்கள் வந்து நிறையா இருக்கு என்னனு கேட்டீங்கன்னா இந்த மழை காலத்தில் காலரா டெங்கு இதெல்லாம் நிறையா வரும் ஏன் கேட்டீங்கன்னா நம்ம வீட்டுகுள்ள வந்து பயன்படுத்தக்கூடிய தண்ணீரை வந்து நம்ம சுத்தமாக பயன்படுத்தணும் ரெண்டாவது வந்து தேங்கி எங்கெங்கல்லாம் வீடுகளில் மழைநீர் நம்ம தேங்க வச்சிருக்கிறோமோ அங்கங்கேல்லாம் வந்து அந்த கொசு வரும் கொசு வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே என்ன ஆகிடும் அந்த இடத்துல நம்மளுக்கு அந்த காலரா டெங்கு டைஃபாய்டு இந்தமாதிரி காய்ச்சல்கள்லாம் நிறையா வரும் அப்படினா என்னாகும் மழை நீரை வந்து நம்ம வீடுகளில் தேக்கி வைக்க கூடாது எங்கேயும் எந்த பாத்திரத்துலேயும் வச்சு நம்ம சேமித்து வச்சுருக்க கூடாது இப்போது வீட்டுக்கு வெளியில் ஒரு இடத்துல ஒரு அம்மி ஆட்டாங்கல்லு இந்தமாதிரி இடங்களிலாம் கூட முதல்லலாம் வந்து மழை நீரை சேமித்து மழை நீர் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புழுவெல்லாம் வந்துடும் அந்த புழு தண்ணியை எடுத்து நம்ம பயன்படுத்தினோன்னு சொன்னால் தான் வந்து இந்தமாதிரி காய்ச்சலெல்லாம் வர்றது சரிங்களா அதேபோல் குளிர்காலத்தில் பாத்தோனா குளிர்காலத்துலேயும் நம்மளுக்கு சளி காய்ச்சல் வந்தால் நிறையா வரும் அது ஏன் வருதுன்னு கேட்டால் நம்ம வந்து காது வழியாக அந்த குளிர் காற்று எல்லாம் போச்சுன்னு சொன்னாலே நம்மளுக்கு சளி பிடிக்கும் அப்புறம் வந்து பனி காலை நேரம் எல்லாம் பாத்தோனா நிறையா பனி பெய்யும் அந்த பனியில் வந்து நம்ம தலைக்கு எதுவுமே கட்டாமல் நம்ம போனோம்னு சொன்னால் அந்த சளி பிடிக்கும் அந்த சளி பிடிக்கிறதுனால நம்மளுக்கு காய்ச்சல் வரும் இதெல்லாம் நிறையா இருக்கு நம்ம என்ன பண்ணணும் நம்ம வீடுகளில் வெளியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கிராமங்கள்லலாம் அதான் தேங்காய் தேங்காய் தேங்காய் தொட்டி அதெல்லாம் வந்து அங்கங்கே போட்டுருவாங்க அப்போ மழை பெய்ஞ்சுது டயரு இதெல்லாம் அங்கங்கே போட்டுருவாங்கள்ல அப்போ மழை பெய்ஞ்சிதுன்னா மழை தண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு தண்ணி நின்னுக்கும் அந்த தண்ணி மூலமாக வந்து புழு வரும் அந்த புழு மூலமாக கொசு வரும் அந்த கொசு வந்து நம்மள என்னாக்கும் கடிக்கும் அப்படி கடித்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அந்த காய்ச்சல் வரும் இப்போ என்னை பிடிச்சி கடித்த கொசு இன்னொருத்தவங்கள போய் கடித்தது அப்டின்னு சொன்னால் எனக்கு என்ன வியாதி இருக்கோ அது வந்து அவங்களுக்கும் பரவிடும் அதுக்காகத்தான் வந்து இந்தமாதிரி தேங்கி இருக்க கூடிய தண்ணி தண்ணி மழை நீரில் வந்து புழு பிடிக்காம அதை அப்பப்போ அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திடணும் சுத்தப்படுத்திடணும் அப்டின்னு சொல்லிவிட்டு அதனால் தான் வந்துவிட்டு குளிர்காலத்தில் மழை காலத்திலல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகள்லேயும் வந்து அரசாங்கத்தில் வந்து அந்த தண்ணிக்குள்ள மருந்து ஊத்திவிட்டு போகிறாங்க அது சரிங்களா அது ஒரு வகையான நோய்களை தடுக்க கூடிய நடவடிக்கை தான் அதையும் தடுக்கணும் அப்டின்னு சொல்லி தீவிர வகையில் வந்து நம்ம எப்படி தடுக்கணும் அப்புடின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் அஃப் ஆல் அந்த மழை காலத்துலேயும் குளிர் காலத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும் சுடு தண்ணியைத்தான் பயன்படுத்துணும் சூடான நீரை தான் குடிக்கணும் அதேபோல் ரெண்டாவது உணவு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா சூடாக சாப்பிடணும் அப்போ கூட சில நோய்களை வந்து நம்ம தவிர்க்க முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே இருக்கிற மழை நீரை அப்புறப்படுத்திடணும் சரிங்களா அப்போ அப்போ வந்து நம்ம அந்த புழு வராமல் தடுக்கலாம் ரெண்டாவது அதிக நாட்களாக வந்து தண்ணி வீட்டில் வச்சு குடிக்க கூடாது சரியா அதுலேயே வந்து வீடுகளில் வந்து பாத்திரங்களை நம்ம வந்து சுத்தமாக கழுவி கழுவாமல் தண்ணி யூஸ் பண்ணாலும் புழு பிடிக்கும் அப்போ என்னாகும் அதன் மூலமாகவும் நம்மளுக்கு நோய்கள் வர்றத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால் என்ன பண்ணணும் சுத்தமான பாத்திரத்தில் மட்டும் தான் தண்ணியை நம்ம பயன்படுத்தணும் எப்பவும் வந்து சுடு தண்ணியை பயன்படுத்தினா மட்டும் தான் ரொம்ப உடலுக்கு நல்லது அதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம வந்துடுச்சு அப்டின்னு சொன்னால் உடனே பக்கத்தில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போய் கூட நம்ம வந்து சிகிச்சை பெற்றுக்கலாம் ரெண்டாவது வீடுகள்லேயே இருக்க கூடிய இந்தமாதிரி காய்ச்சல் சளி எல்லாம் வந்துச்சுன்னா வீடுகள்லேயே இருக்க கூடிய தழைகள் நிறையா தழைகள்லாம் இருக்கு அந்த தழைகள்லாம் பறித்து அந்த கற்பூரவள்ளி வெத்தலை இதெல்லாம் பறித்து நம்ம ஆவி பிடிக்கலாம் சித்தகத்தி எலை இதெல்லாம் போட்டு நம்ம ஆவி புடிச்சோம்னாவே ஓரளவு சளி இருமல் எல்லாம் நம்மளுக்கு சரி ஆயிடும் சரிங்களா நம்ம ஹாஸ்பிட்டல் போய்தான் தீர்க்கணும் அப்புடிங்கிறது கிடையாது சளிக்கெல்லாம் வந்து வீட்டுலேயே வந்து நம்ம குணப்படுத்திடலாம் வீட்லேயே வந்து நிறையா போட்டு நல்லா ரசம் வச்சு குடித்தோம்னாவே சளி ஓரளவு கரைஞ்சிடும் அப்புறம் நம்ம வந்து கியூர் ஆகிடலாம் பூண்டெல்லாம் நிறையா சேத்து மிளகு இதெல்லாம் வந்து நிறையா சேத்துனம்னா ஓரளவு சளி வந்து கொறைஞ்சிடும் ரெண்டாவது வந்து மஞ்சள் பொடி போட்டு பூண்டெல்லாம் போட்டு கசாயம் வச்சு குடிக்கலாம் அது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அந்த மழை காலங்களில் அப்புறம் அதனாலலாம் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் வீட்லேயே வந்து சில வைத்தியங்களை நம்ம செஞ்சு நம்மளுக்கு வரக் கூடிய சளி காய்ச்சல் எல்லாம் என்ன பண்ணலாம் தடுக்கலாம் அதலாம் வீட்லேயே தடுத்துவிட்டு முடியல அப்டிங்கிற பட்சத்தில் மட்டும் தான் நம்ம என்ன பண்ணணும் ஆஸ்பத்திரிக்கு போய் நம்ம சிகிச்சை பெற்றுக்கணும் சரிங்களா மற்றபடி நம்மளே வீட்லேயே வந்து இந்த மழை காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கும் இந்த பருவக்காலத்தில் வரக்கூடிய நோய்களுக்கும் நம்ம வீட்லேயே வந்து கசாயம் வச்சு குடிச்சா ஓரளவு நம்ம கியூர் பண்ணிக்கலாம்